எனக்கு வந்து பாட்டு கேட்க ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா பாட்டுன்றது ஒரு எய்ம் எனக்கு கூட ஏன்னா பாட்டு தான் பாட்டு வந்து ஒரு ஃபீலிங்காக இருக்கணும் ஒரு எமோஷனல்லாக இருக்கணும் ஒரு ரொமான்டிக்காக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலுமே அந்த இசையினால எல்லாமே மாறிவிடும் இசை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் அதை கேட்க பிடிக்கும் பாட பிடிக்கும் ஒரு பாட்டு கேட்டால் ஒரு டான்ஸ் வருல்ல அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணலாம் இசையில் சொல்லணுன்னு நினைச்சா அது ரொம்பவும் நல்லா இருக்கும் அது வந்து கேட்க பிடிக்கும் பாட பிடிக்கும் ஆடை பிடிக்கும் அது மாதிரி நிறைய வகை இருக்கு இசைலையே வந்து எனக்கு வந்து ஒரு மெலோடியான சாங்ன்னா ரொம்ப பிடிக்கும் அது வந்து ரொம்ப ஃபீல் ஆகும் அது ரொமான்டிக்காக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே ஓகே எனக்கு வந்து அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார் ரொம்ப பிடிக்கும் அவரோட பாட்டு அவங்க காம்போ ரொம்ப அழகா இருக்கும் அவர் பாடுற பாட்டு எனக்கு எல்லாமே பிடிக்கும் அதுவும் இல்லாமல் அது திருப்பி நம்ம பாடணுன்னு தான் தோணும் அது வந்து ரொம்பவே அருமையாகவும் ரொம்ப கேட்கறத்துக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் போடுறாங்க நிறைய டேலண்டான பேர் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாமே இதை மாதிரி தான் பாடி பாடி முன்னேறிக்குறாங்க அதுவும் இல்லாமல் இது ரொம்பவும் கேட்கவும் அருமையாக இருக்கும் அவங்க வாய்ஸ் எல்லாம் கேட்கறத்துக்கு ரொம்பவே அழகா இருக்கும் நிறையா ஆடிஷன் நிறையா அந்த மாதிரி பண்ணால் எல்லாமே அவங்களோட டேலண்ட்டை வளர்த்துக்கலாம் அதேமாதிரி இப்போ ஒரு பாட்டு இருக்குன்னா அந்த பாட்ட மட்டும் நம்ப இதுபண்ணாமல் அதோட லிரீக்கு அந்தமாதிரி நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை விருப்பம் உள்ளதை வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணி நம்மளே கற்று நம்மளே பாடலாம் அதில் உள்ளமாதிரி இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பாடகராக இருந்தாலுமே அவரோட பாட்டை தான் நம்ம நிறைய கேட்போம் அது கேட்க கேட்க ரொம்ப அழகா இருக்கும் எந்த பாட்டு எந்த பாட்டு அதமாதிரி நிறைய பாட்டு இருக்கு நிறையா பேர் இப்போ உள்ளூர்ளியுமே நிறையப்பேரு பாடிகிட்டு தான் இருக்காங்க நிறையா இடத்தில் கச்சேரி அதை மாதிரி ஆர்கெஸ்ட்டாக அதை மாதிரி நிறையா ஆடிஷன்ஸ் அதை மாதிரி நிறையாவே நடக்குது உள்ளூரில் நிறையா இடத்துல நடக்குது இசைக்கு வந்து எண்கிட்டே இல்லை ரொம்ப அழகா பாடியுவாங்க ரொம்ப அழகா கேட்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் கேட்க கேட்க அப்படியே இனிமையாக இருக்கும் இசைக்கு வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் இம்பார்ட்ன்ட் எப்பொழுதுமே அது வந்து எமோஷ்னல் ரொமான்டிக்காக இருக்கட்டும் சாட்னஸ்ஸாக இருக்கட்டும் ஹேப்பினஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு உற்சார் உற்சாகமாக இருக்கட்டும் அதை மாதிரி நிறையா இதுக்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ம்யூசிக் வந்து இசை வந்து எல்லாத்துக்குமே நிறையா இம்பார்ட்டனாக தான் இருக்கு